ஹலோ வணக்கம்ண்ணா முனியாண்டி விலாஸ் ஹோட்டலா ஆ ஆமாண்ணா நான் ஷெரின் பேசுறேன் இங்கே சம்மாம்பாடிலருந்து பேசுகிறோம்ண்ணா எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபுட்ஸ் தேவைப்படுதுண்ணா இப்போது உங்கக்கிட்ட அவைளப்பில்லா இருக்கா அந்த ஃபுட்ஸ்ஸு பிரியாணி வேணும் பரோட்டா சில்லி சிக்கென்லாம் கொஞ்சம் தேவைப்படுதுண்ணா ஆ ஒகேண்ணா ஒரு ஹாஃப்னார் குள்ள வேணுண்ணா இப்போ டைம் லெவன் தேட்டி டுவெல்லோ க்ளாக் குள்ள டெலிவரி பண்ணிடுங்கண்ணா கொஞ்சம் ம் ஒகேண்ணா என்னுடய அட்ரஸ் வந்து டூ பை ஒன் ஃபோர் ஒன் சம்மாம்பாடி வில்லேஜ் சேட்பெட் தாலுக்கா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ண்ணா உங்களுக்கு எதுனா டவுட்டாக இருந்துச்சினா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கண்ணா எய்ட் டபுள் சிக்ஸ் சவென் ஃபோர் ஸீரோ த்ரீ சிக்ஸ் நைன் டூ இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கண்ணா தேங்க் யூ